எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிறது பிடிக்கும் ஆனால் நான் வந்து நான் புத்தகம் எழுதுகிற அளவுக்கோ இல்லை ஒரு ஒரு ஒரு கவிதை புக்கு எழுதுகிற அளவுக்கோ வந்து நானு இதுவரைக்கு எழுதுனது இல்லை எழுதுகிறதுன்னா எனக்கு ஒரு விஷியம் என்ட்ட கொடுக்குறாங்க இதை வ இத பற்றி எழுதுப்பா இல்லை அப்படின்னா இதை வச்சு நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை நானும் நான் சலிக்காமல் எழுதுவேன் அதனால் எனக்கு எழுதுகிறது ரொம்பவே பிடிக்கும் நான் வந்து கவிதன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எய்த் ஆர் நயன்துனு நினைக்கிறேன் படிக்கும் போது என் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து கேட்டான் இந்த மாதிரி ஏதாச்சும் கவிதை வந்து சொல்கிறா நான் என் ஆளுக்கு நான் சொல்லணுன்டா அப்படின் சொல்லி கேட்டான் அந்த டைம் ஏதோ எனக்கு ஏதோ டப்புன்னு தோணுச்சு அது அது பாட்டு லைனாக இருக்கலாம் பாட்டு லைனாக என்னென்ட்டு தெரில ஏதோ டக்குனு ஒன்று தோணுச்சு ஏதோ ரெண்டு ரெண்டு வார்த்தை மட்டும் சொன்னேன் அந்த ரோஜாவோடய முள்ளு இருக்குல அதை அதை அதை அது குத்தும் போது அது அதை பார்க்கும் போது ஏதோ ஒரு லைன் மாதிரி சொன்னேன் சரியா ஞாபகம் இல்லை ஸோ அது தான் ஏன் லைஃபில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எழுதின கவிதயேன்னு நான் நினக்கிறேன் அதை தான் சொல்லுவாங்கள் ஃபஸ்ட்டு கவிதை எழுதினா வந்து அது மறக்காது மைண்ட்லே இருக்குன்ட்டு ஆனால் எனக்கு அது ஞாபகம் இல்லை ஏன்னால் அந்த ஒரு டைம் மட்டும் தான் சொன்னேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நானே அதை யோசிக்கல ஸோ அதனால் அந்த டைமில் மட்டும் எழுதுகிறது நான் பொதுவாக வந்து எனக்கு எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் தான் தமிழ் தமிழ் தமிழ் தான் எப்போவுமே எனக்கு இங்கிலீஷ் எனக்கு இதுவரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு பேச வராது பட் ஆனால் தமிழில் என்னால் எதுவுமே படிக்க தெரியாதுனு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எனக்கு தமிழ் நல்லாவே படிப்பேன் நல்லாவே நானு பேசுவேன் நல்லாவே என்னால் முடிஞ்ச வரைக்கு என்னுடைய என்னுடைய மோட்டிவேஷன் ஸ்பீக் கூட நான் கொடுப்பேன் ஸோ தமிழ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவி அந்த எழுதுகிறது எனக்கு எதனால் பிடிச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா நிறைய ஒர்க் எனக்கு கொடுப்பாங்க இதே மாதிரி எ எழுதி கொடுங்க அதாவது இப்போ ஒரு விஷயம் வந்து சில பேருக்கு வந்து சிலது தான் மட்டும் சிலது தான் மட்டும் அதை நல்லா பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட இது மாதிரி நிறைய ஒர்க்கு இது ஒரு நிறைய இதில் டைப் இருக்குப்பா இது வந்து நீ கொஞ்சம் என்னால் எழுத முடியல இந்த மாதிரியான இந்த தமிழ் வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது என்னால் டைம் சென்ட் பண்ண முடியலை அப்படின்னா நான் தாராளமாக எழுதி கொடுப்பேன் ஏன்னால் எனக்கு தமிழ் பிடிக்கும் அப்படின்றனால அந்த எழுதுகிறது வந்து எனக்கு ரொம்பவே எனக்கு எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துது ஓகே நம்ம இது எழுதலாம் அப்படின் சொல்லிட்டு நான் தமிழில் எழுதுறதுக்கு இதுவரைக்கும் நான் வந்து டென்ஷனோ இல்லை கடுப்போ என்னடா இது அப்படின்ற ஒரு சலிப்போ எதுவுமே நான் பண்ணது கிடையாது பண்ணவும் மாட்டேன் ஏன்னால் எனக்கு தமிழ் பிடிக்குன்றனால அது மூலமாக எனக்கு எது கிடைச்சாலும் அது எழுதுகிறதா இருந்தாலும் இல்லை படிக்கின்றதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்